இப்போ கல்லி முறையிலேயும் சரி வேலைவாய்ப்பு முறையிலேயும் சரி நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டிருச்சு இப்போ வேலை வாய்ப்புங்கிறது அடுத்தது இப்போ கல்வின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு உயர்படிப்புக்கும் சரி மேல்படிப்புக்கும் சரி எல்லாத்துலேயுமே தேர்வு வைக்க தான் ஆரமிச்சுட்டாங்க இப்போ நீட்லேருந்து ஜேயிலேருந்து இப்போ எம்எஸ்சி ஒரு எம்சிஏ ஒரு சிஏ பண்ணணுனால் கூட எல்லாத்துக்குமே தேர்வுதான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அரசு வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குக்கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்று எல்லாத்துலேயுமே கூட தேர்வு கொண்டு வந்துவிட்டாங்க இதுதான் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடியது இன்னும் சொல்ல போனால் வாய்ப்புகள்னு பார்க்கும்போது வாய்ப்புகள் வந்து வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு வந்து குறைவாகதான் இருக்குது ஏன்னால் எல்லாேருமே இப்போது பழங்காலத்துலெலாம் பார்த்தா பெண்கள் படிக்காமல் இருப்பாங்க ஆண்கள் மட்டும்தான் படிப்பாங்க வேலைவாய்ப்புகளும் சரி படிப்பு படித்தவர்களுடைய எண்ணிக்கையும் சரி குறைவா இருக்கும் அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் இப்போ பெண்களும் சரி படிக்கிறாங்க ஃபுல்லாக காம்பட்டேஷன் ஆகிடுச்சி அதனால் வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் வந்து இளைஞர்களுக்கு கம்மியாகதான் இருக்குது இப்போ ஈரோடு மாவட்டத்துலேன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன கம்பனிஸ் ஈரோட்டில் நிறையாவே இருக்குது தமிழ்நாட்டில் சொல்ல போனால் ஈரோட்டில் நல்லாவே வேலைவாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது சின்ன சின்ன கம்பெனிகள் தான் அதுக்கு தகுதியான ஆட்கள் மட்டும்தான் எடுத்து அங்கே வேலை செய்யமுடியும் இன்னும் அதைவிட தகுதி வாய்ந்த நல்லா படித்த இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்காங்க அவங்க வேலையில்லாமல் வெளிநாடுகளுக்கு போகிறதும் சரி இல்லை வேலையில்லாமல் வீட்டிலே இருக்கிற நிலைமைதான் இன்னும் ஏற்பட்டுகிட்டு இருக்குது இப்போ நுழைவு தேர்வுகளுக்கு தயாராகணுன்னால் மாணவர்கள் முதல்லலாம் இப்போ நீட் வந்து புதுசுலேயும் சரி சிஏ எக்ஸாம் வந்து ஆரம்பத்திலிருந்து அதுக்கு யாருமே அதைவந்து அடாப் பண்ணலை எல்லாேரும் இதை அதை பார்த்து பயந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கவுர்மெண்ட் ஸ்கூல்லேயும் சரி அவ்வளவா கோச்சிங் சரியாக கிடைக்கில அதனால் நீட் தேர்வுலேயும் நிறையா பேர் பாஸ் பண்ண முடியல ஆனால் இப்போ அப்படில்லாம் கிடையாது எல்லாேரும் அதுக்கு அடாப் பண்ணிவிட்டாங்க இப்போ எல்லாேருமே நீட்லேயும் சரி இப்போ ஈரோட்டிலே ஃபஸ்ட் நீட்டில் ஒருத்தர் நீட்டில் வந்து ஈரோட்டில் சேர்ந்தவங்கதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து அடாப் பண்ணிட்டு வந்துவிட்டு இருக்காங்க